ஹலோ ஆ ராஜம் பெயிண்டருங்களா நான் இங்கே வீடு ஒயிட் வாஷ் பண்ணனும் பெயிண்ட் பண்ணனும் எப் ஆ

இப்போ தான் அந்த வா வாட்டரு இதெலாம் வந்திருக்குங்கிறாங்கள்ல அதெல்லாம் அதெல் ஆ ஆ ஆமாங்க உள்ளேயும் அடிக்கணும் வெளியையும் அடிக்கணும் செவத்துல்லாம் கிறுக்கி ப பசங்கள் கிறுக்கி வெச்சுருக்கறாங்க எல்லாம் அடிக்கணும் எல்லாம் எல்லாம் எவ்வளோவு ஆகும்க எவ்வளோவு ஆகும் ஆ ஆ ஆ ம்ம்

ம் ஒரு வாரத்தில் முடிஞ்சுருங்களா ஆ ஆ நான் அதுதான் சீக்கிரம் முடித்தா பரவாயில்ல நாங்கள் வெளியே போயிடணும் அதுக்கு தான் கேட் செய்வாங்களா என்னன்னு தெரியலையே

சரிங்க சார் சரி

சரி நாளைக்கு வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம் ஆ ஆ சரிங்க ம் சரிங்க சரி வாங்க நாளைக்கு வீட்டுக்கு பேசிக்கலாம் ஆ